இந்த இப்போ மாதவிடாய் அப்டின்றதை வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கிறிஸ்டீன் எங்கள் இதில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப்பா இப்போது கண்டிப்பாக இந்த குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மலாக இப்போது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால வந்து சுற்றி நிறைய நம்மள சுற்றி வந்து ஹிந்துஸ் இருக்காங்க அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இங்கே மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அந்தமாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இதாக இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகே அந்த டைமில் வந்து அந்த பர்டிகுலர் டேஸ் மட்டும் அவங்க தனியாக இருக்கணும் அந்தமாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இது பண்ணமாட்டாங்க இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எப்போது தெரிஞ்சுது அப்படின்னா நான் காலேஜி போய் அந்த டைமில் வந்து காலேஜ்லாம் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ காலேஜ் டேஸில் வந்து ஏன்னா எல்லோருமே படிக்க வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு அப்போது அது வந்து ஒரு நார்மல் டே தான் எல்லோருக்கும் இப்போது இது இந்த பீரியட் டைம் அப்படின்னா அது வந்து ஒரு தனியான நாள் கிடையாது இங்கே வீட்டில் இருக்கமாதிரி காலையில் எந்திரிச்சா இதெல்லாம் பண்ணிவிட்டுதான் அடுத்தது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நார்மலா எப்போதும் போல் எந்திரித்தோமா நம்ம எப்பவும் போலவே குளித்தோமா நம்ம வந்து காலேஜ் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கும் போது எங்கள் வீட்டில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் சில பிள்ளைங்களோட சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ வந்து எப்படி அப்படின்னா அவங்க வீட்டுலலாம் வந்து தனியாக தான் தூங்கணும் அந்த பர்டிகுலர் டேஸுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் தனியாக இருக்கும் தட்டுலேருந்து டம்ளர் அவங்க யூஸ் பண்ணுறதுலேந்து எல்லாம் தனியாக கொடுத்துருவாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க வெளியில் தூங்கணும் அந்த பர்டிகுலர் அஞ்சோ த்ரீ அது எல்லாம் எத்தனை டேஸ் அவங்க இது பண்ணுறாங்களோ அத்தனை டேஸ் அவங்க உள்ள வரக்கூடாது அந்தமாதிரி சில சடங்கு சம்பரதாயங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுகாதாரம் இது குறித்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த பழைய காலத்தில் இப்போது நான்லாம் அங்கே ஏஜ் அட்டன் பண்ண டைமில் அப்டின்றப்போ வந்து காட்டன் க்ளாத்ஸ் யூஸ் பண்ணுறதுதான் பெரிய ஒரு இதாக இருந்துச்சு இப்போது நிறைய நாப்கின்ஸோட அரைவல்னால அது அது வந்து கொஞ்சம் மாறியிருக்கு அப்டின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்போ நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் ஏன்னா அப்போது வந்து எந்தளவுக்கு ஒரு ஹைஜீனாக இருந்திருக்குன்னு தெரில இதோட வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு கேள்ர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கு அப்படின்றது வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான் நாப்கின்ஸ் அப்படின்றது ஏன்னா அதனால ஒரு ஹைஜீன் இருக்கு அப்போ அவங்க கொஞ்சம் நல்லா இன்னும் பெட்டராக இருக்கமுடியும் அப்படின்றது ஒரு நல்ல சாய்ஸ்